தமிழ்நாடுன்னு பார்த்தாலே அது விருந்தோம்பல்தாங்க விருந்தினருக்கு பார்த்திங்கனா வந்தாங்கனால் யார் வராங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குங்குறது முதல்லே நம்ப வந்து நம்ப தெரிஞ்சு வச்சுருப்போங்க நம்ப அதனால அவங்க வர இவங்க வராங்கன்னா நான் முதல்லே முந்தின நாளே வந்து நாங்கள் அதுக்கான எல்லாமே சாமானெலாம் வாங்கி வச்சுக்குவோம் அப்போ அடுத்த நாள் அவங்களே சொல்லுவாங்க சே இது வாங்கி வச்சுருக்கிங்களா எனக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னும் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கிங்க அப்டின்னு கேட்பாங்க அப்புறம் அடுத்த நாள் அவங்களுக்கு பார்த்திங்கனா ஃபஸ்டே வந்து அவங்க உட்கார்ந்து சாப்பிட உட்காரும்போதே அவர்களுக்கு பிடிச்சது வச்சோம்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தக்கண்ணீராகவே வந்திருங்க அதே மாதிரி சாப்பிடுங்க இன்னும் நல்லா நிறைய சாப்பிடுங்க மறுபடி போட்டோம்னா இல்லை வேண்டாம் நான் வேண்டாங்க அப்படின்னாங்கனாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கனா அவங்கள கவனிச்சிக்கிறது அப்படி ஒரு கவனிப்பாக இருக்குங்க அதே மா அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்யிறது அது ஒரு சிறப்பாக இருக்குதுங்க காலையில் பார்த்திங்கனா நார்மலாகவே ஒரு ஞாயித்துக்கெழமை அந்த மாதிரி இருக்கிற மாதிரிதான் லீவு நாள் ஞாயித்துக்கெழமை அந்த மாதிரினாலே நம்ப அதெல்லாம் வேணாம் நம்ப ஊரிலயே வந்து கறி அந்த மாதிரிதாங்க காலையில் ஆரம்பித்தம்னாலே குடல் கறி இட்லி இல்லை இட்லி போர் அடிச்சிருச்சு வேறு ஏதாவது போட்டிருங்களே அப்படின்னாங்கனா பூரி போடலாமான்னால் எல்லோருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க பூரி போட்டுடுவோங்க அதுக்கு வந்து இதுவும் பண்ணிக்குவோம் கிழங்கும் உருளக்கிழங்கும் போட்டுக்குவோங்க அதே மாதிரி இதுவும் போடுவோங்க குடல் குழம்பும் கொஞ்சம் இட்லியும் ஒரு இடத்துல ஊற்றிருவோங்க பார்த்திங்கனா அவ்வளோவு ஒரு மனதிருப்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு அதே வந்து அவங்களுக்கு வந்து இதே போதுங்க மத்தியானம் ரொம்ப சிம்ப்லாக செய்யுங்கன்பாங்க ஆனால் நாங்கள் அதை வந்து இது பண்ணமாட்டோம்க பார்த்திங்கனா மத்தியானமும் வரவங்களுக்கு வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் அப்புறமேட்டு பார்த்திங்கனா சிக்கன் பிரியாணி வெள்ளை சாதம் கொஞ்சோன்டு ரசம் அப்புறம் நம்பளை எதுக்குங்க இவ்வளோ செய்யிறிங்க ஏங்க அப்படின்பாங்க இல்லைங்க இது வந்து எங்களோடய கடமை இது நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிங்கனால் எங்களுக்கும் அது சந்தோஷம்தானங்க அப்படின்போம் அப்புறம் அவங்களும் அதே மாதிரியே சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வாங்க எங்கள் ஊரில் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குங்க வாங்க நம்பளெலாம் ஒரு ரெண்டு நாள் இருந்துவிட்டு போங்க எங்களுக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு ஆசை அப்படின்பாங்க அந்த மாதிரி வந்து அவங்க மறுபடி மறுபடி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவுங்க நினைக்குற மாதிரி நாங்கள் வந்து நடந்துக்குவோங்க பார்த்திங்கனா குட்டிஸ் போகும்போது பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மன வ வருத்தத்தோடு தான் போவாங்க ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சுதா அதுக்குள்ளே கிளம்புறமா அப்படிங்குறமாரி நம்ப வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் அதே மாதிரிதான் அதுக்குள்ளே போகிறாங்களே அப்படிங்குற மா திரி வந்து நம்பளுக்கும் இருந்துவிட்டு வந்து போகும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க அதனால வந்து விருந்தினர்களை வந்து நடத்துகிற விதம் வந்து நல்லா அப்படியே நாங்க செய்வோங்க அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதையும் நாங்கள் வந்து உணவை வந்து செஞ்சு கொடுப்போம் இதுதாங்க எங்களோடய உணவு முறை வந்து காலையில் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்வீட்டோடு வரவங்கள முதல் முதல்ல வரவங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சு அப்புறம் பார்த்திங்கனா கறிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு வந்து ஒரு டிஃபனோடு முடிச்சிடுவோங்க இதுதான் எங்களோடய விருந்தோம்பல்